வணக்கம் சார் கணபதி மெஸ்ஸுங்களா நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சார் ஸ்விக்கி மூலமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்களோட மெனு என்னென்னா ரெண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தோம் சார் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு டெலிவரி வந்து வந்துவிட்டதா எனக்கு வந்து மொபைலில் டிஸ்ப்ளே ஆகுதுங்க சார் பட் இதுவரைக்கும் ஒரு ஒன் ஹவர் ஆகுது பத்து நிமிஷத்தில் டெலிவரி இஸ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன் ஹவர் ஆகுது இன்னும் எனக்கு நான் டெலிவரி ரிஸீவ் பண்ணலை அது பரவாயில்ல டிலே ஆனாலும் பரவாயில்ல பட் ஆனால் ரிஸீவ் பண்ணதாக எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்குங்க சார் அதனாலதான் இப்போ உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் புக் பண்ணுறதுக்குதான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் ஒன்று என்னோட டெலிவரியை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணி எனக்கு டெலிவரி கொடுங்க இல்லைன்னா என்னோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க சார் இதுக்கு உண்டான பதிலை எனக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க சார் தேங்க் யூ